அப்படியெல்லாம் ஒன்றும் எங்கள் கிராமத்தெல்லலாம் ஒன்றும் வணிகங்கெள்ல்லாம் எதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்லைங்க சார் நான் கல்யாண பண்ணிகிட்டு வந்த ஊரில் ஒரு குக் கிராமம் தான் இங்கே பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் தான் ஆனால் அங்கெல்லாம் ஒன்றும் மக்களுக்கு எதுவும் ஒன்றும் செய்யக் கிடையாது எல்லாம் அவுங்கவங்க அவுங்கவங்க டெய்லி ஒர்க்கை பண்ணிகிட்டு அவுங்கவங்க லைஃப்பை டர்ன் ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதுவும் செஞ்சால் தானே நான் எதாவது சொல்ல முடியும் ஒன்றும் செய்யலை அப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க சார் தேங்க் யூ சார்